மக்கள் பொதுவாகவே கலாச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாகவே இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு தமிழகம் சார்ந்த மக்கள் இந்த கலாச்சாரத்திற்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தவராக இருக்கிறார்கள் அதை முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருப்பவர்கள் அவர்கள் அது காலம் காலமாக தொன்று தொற்று அதை கடைப்பிடித்து வருவதால் அதை அவர்களுக்கு ரொம்ப பெரிதாகப்படுகிறது குறிப்பாக நீங்கள் திருமண நிகழ்வுகளை எடுத்து கொண்டீர்கள் என்றால் அந்த பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் அவர்கள் வீட்டில் உணவு சாப்புடுவது இது இது ஒரு சிறப்பான முறையில் இது கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதன்மூலம் என்ன நடக்கிறது என்றால் ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார்கள் இதை இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரன்முறையில் அதை செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய இந்த நவீன காலத்திலே அவசர அவசரமாக பிள்ளைகள் சந்திக்கிறார்கள் அவசர அவசரமாக பிள்ளைகள் பேசிக்கொள்ளுகிறார்கள் அது ஒரு திருமண மண்டபத்திற்குள் வருகிறார்கள் குறிப்பிட்ட நாளில் அதை விவாகரத்துக்குள் வருகிறது ஆக இவ்வாறாக அந்த ஒரு மன முறிவு ஏற்படுகிறதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த கலாச்சாரங்கள் கொண்டு வருகிறது ஒரு ஒரு மாதம் பெண் பார்க்கிறார்கள் ஒரு மூண் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து திருமணம் அப்படின்ற பந்தத்துக்குள் வரும்போது அவர்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்படுகிறது அப்போ அப்போ இந்த கலாச்சாரம் என்பது மிகவும் தேவைப்படுகிறது அதை தமிழக மக்கள் மிகவும் சிறப்பாகவே செயல்படுகிறார் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த வீட்டு விசேஷத்துல சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது அதை தேவை இல்லாத இருப்பதை திருஷ்டி சுற்றி போட வேண்டும் அந்த இடத்தில் ஒரு ஒரு ஆடை வெட்டுகிறார்கள் அது எல்லாமே ஒரு சம்பிரதாயம் ரத்தம் அந்த இடத்தில் தெளிக்கப்பட வேண்டும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுருக்கிறது அதை அவர்கள் செய்கிறார்கள் ஒரு திருமண பந்தத்திற்குள் உள்ள அந்த ஒரு மாப்பிளையோ பெண்ணோ அனியாவசியமாய் வெளியே சுற்றுவது பைக் ட்ராவல் செய்வது லாங் ட்ராவல் செய்வது அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பது என்பது இது எல்லாம் ஒரு குறித்த கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள் நல்ல ஒரு வரன் அமைகிறது என்றால் பொய் பேசுவதில் தவறு இல்லை என்பதை கடந்த காலத்தில் அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஸோ அது அதை ஃபாலோ பண்ணுற அது ஃபாலோ பண்ணுறதுனால மக்களுக்கு அதனால் நன்மை தான் விளைகிறதே ஒழிய இந்த கலாச்சாரங்களையும் இந்த முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளையும் தமிழக மக்கள் கொண்டாடுவது சிறந்தது